ஹலோ ஃப்ளம் ஃப்ளம்பரா ப்ரோ அருண்ணா சரி ப்ரோ வீட்டில் பைப்பு உடஞ்சிடுச்சி திருப்பைப்பு ப்ரோ திருப்பைப்பு அந்த குழாவோட உடஞ்சிடுச்சி அந்த திருப்பைப்பில் ப்ரோ ஆ அது தெரில ப்ரோ அது வந்து பார்க்கணும் கேட்டதுக்கு முக்கால் முக்கால் அடி முக்கால் இன்ச்சுன்னாங்க நீங்க ஈவினிங் போலே வாங்க வந்தால் தண்ணி நின்றுடும் நின்றதுக்கப்றம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது லென்த்து வந்து எனக்கு ஒரு மூணு அடிக்கு ஆ அதான் ப்ரோ அதான் ப்ரோ ஒரு மூணு அடிக்கு பைப் மட்டுமே வேணும் இல்லை சார் அதில் ஜாயிண்ட் ரெண்டு கொடுக்கணும் ம் அப்படியே உங்கள் கடையில் திருப்பைப்பு எவ்வளோக்கு வரும் சார் ம் சரி ப்ரோ அதில் பைப்பு என்னன்ன ரேட்டில் ப்ரோ இருக்குது திருப்பைப்பு ம் சரி ப்ரோ ம் ம் சரி ப்ரோ என்னனு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் அந்த கொளாய் வந்து மேலே க்ளாம்ப் வச்சு நிற்க வைக்கணும் சரி ப்ரோ அப்புறம் அதே பைப்பில் வந்து ஜாயிண்ட் பண்ணி கொஞ்சம் மேலே இழுத்து கொஞ்சம் ஷவர் மாதிரி வைக்கணும் அதுக்கும் கொஞ்சம் பைப் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஷவரு வீட்டில் இருக்குது இல்லை ஷவர் வீட்டில் இருக்குது நீங்கள் அந்த பைப் மட்டும் வச்சு செட் பண்ணிக்கொடுத்தா போதும் ம் ம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சரி ப்ரோ ம் சரி ப்ரோ